ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க நீங்கள் ஆ ஹோல் சேலும் பண்றோங்க சில்லற வியாபாரமும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஆஆ ஆ ஓகே சொல்லுங்கள் சொல்லுங்கள் நல்லா பண்ணிர்லாம் என்ன மாதிரி காய்கறி வேணும் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாமே நேராக தான் போய் ஏற்றிட்டு வருவோம் இங் இங்க லோக்கல்லலாம் எடுக்குறதில்ல லோக்கல்லலாம் வாங்குறதில்லங்க நாங்கள் போய்ட்டு நல்லா வெளியில ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் வாய்ண்ட்டு வரோம் டெய்லி டெய்லி தான் போய் வாய்ண்ட்டு வரோம்

ஆ ஆயிரம் சாப்பாடா ஆ சரிங்க ஆ ஆ சரிங்க நீங்கள் காய்கறி சொல்லுங்கள் லிஸ்ட் சொல்லுங்கள் அது மாதிரி தான் ரேட் வரும் நம்ம அப்புறமாக குறச்சி கம்மி பண்ணிக்கலாம் இல்லை இல்லை நான் கம்மி பண்ணுறேங்க நீங்கள் ரெகுலராக வந்து எங்கள்கிட்ட வாங்குகிற மாதிரி இருந்தால் நாங்கள் எல்லாமே கம்மி பண்ணித் தருவோம்

ஆமாம் என்னென்ன காய்கறி வேணுன்னு லிஸ்ட் கொடுங்க வாட்ஸ்அப்பா இப்போ வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் டவர் பிரச்சனையாக இருக்கு அதனால் சீக்கிரம் கிடைக்காது நீங்கள் வந்து லிஸ்ட்டாகவே சொல்லிருங்க வேறு ஒன்று ரெண்டு எதாவது விட்ருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட கால் பண்ணி சொல்லுங்கள் ஆ இருக்கு இருக்கு

காளான் பத்து கிலோ எப்போதும் போல் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் பொரியலுக்கான காய்கறி வந்து கோஸ் உருளைக்கெழங்கு ஆ அதுக்கப்புறம் என்ன நம்மகிட்ட வந்து இந்த அதென்ன ஆ ஓகே

ஆ சொல்லுங்கள் ஒரு கிலோ எப்படிங்க பத்தும் ஆயிரம் சாப்பாடுன்றீங்க பத்து கிலோ வாங்க்கோங்க

சரி இது என்ன காலை சாப்பாட்டுக்கா நைட்டுக்கா ஓகே ஓகே

ஆ ஓகே

ஆ ஓகே

ஆ சரி ஆ எல்லாம் நோட் பண்ணியாச்சு டோட்டலாக வந்து ஒரு பத்தாயிரூவா ஆகுது நீங்கள் வந்து ஆமாம் காய்கறி ரேட் எவ்வளோ ஆகுது இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணுறங்க ஆறு வராது நீங்கள் வந்து அந்த காய்கறியோட தரத்தையும் இந்த காய்கறியோட தரத்தையும் பாருங்கள் ம் நாங்கள் வந்து அதுக்கு ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி பண்ணுறோம்

ஓகே சரி நீங்கள் அட்ரெஸ் அட்ரெஸ் சொல்லுங்கள் என்ன விருதாச்சலம்னா வந்துருமா ஃபுல் அட்ரெஸ் சொல்லுங்கள் பேர் வீட்டு நம்பர்லாம் சொல்லுங்கள்

ஓகே உங்களுக்கு எப்போ டெலிவரி வேணும் ஆ ஓகே ஆ நாங்கள் ஒரு மதியம் போல் அங்கே வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க டெலிவரி பாய்ஸ் அவங்ககிட்டேந்து நீங்கள் ரிஸீவ் பண்ணிக்கோங்க ஆ ம் ஆ எல்லாமே நல்லார்க்கும் உங்களுக்கு டவுட்டே வேணாம் ஆ ஓகே ஓகே தேங்க் யூ